எங்கள் ஊரில் வந்து தையல் அப்படினா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஒரு தையல் மிஷின் தான் இருக்கும் ஏன்னெனு கேட்டிங்கன்னால் இப்போது வீட்டில் வந்து பெண்கள்னு பார்த்திங்கன்னா வீட்டு வேலையை முடிச்சுட்டு வெளில வே வெளில வேலைக்கு போக முடியல அப்படிங்கிறப்ப வந்து வீட்டிலே இருந்து வேலை பார்க்கணுன்னா அது தையல் தான் எப்போ வேணாலும் தைச்சிக்கலாம் நம்ம வீட்டில் ஏதாவது துணி இது மாதிரி இருக்குது கிழிஞ்சிருக்கு இல்லை தைக்க வேண்டியது மாதிரி இருக்குது அப்படினாக் கூட தைச்சிக்கலாம் யார்கிட்டையும் போய்கிட்டு நம்ம கேட்டுகிட்ருக்க வேண்டியது இல்லை அது போல் பார்த்திங்கன்னா சும்மா இப்பெலாம் செல்லுலேயே வந்து யூட்யூப்பு அது மாதிரி நிறையா வந்துருக்கு நம்ம தைக்கணுன்னாலும் போய் யார்கிட்டையும் போய் கற்றுக்க கூட வேண்டியது இல்லை ஏன்னால் செல்லிலே எப்படி எப்படிலாம் ஜாக்கெட்டு தைக்கணும் அப்படிலாம் பார்த்திங்கன்னா வித விதமாயெலாம் கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு அப்படியே நம்மளே வந்து தைச்சிக்க வேண்டியது தான் அது இன்னொன்று சொல்லணுன்னு பார்த்திங்கன்னா சந்தோஷமாகவும் இருக்கும் நம்ம தைச்சதா இது அப்படினு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் பாரம்பரியமான உண உடை அப்படினு பார்த்திங்கன்னா நாங்கெளாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் அம்மாவோடய புடவ இருக்கும் பட்டுப் புடவ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என் தங்கச்சிக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த புடவைலயே ரெண்டு பட்டுப் பாவடை சட்டை அது எங்கள் அம்மா தைச்சிக் கொடுக்கும் சூப்பராயிருக்கும் பார்க்க ரெண்டு பேரும் அப்படியே டிவின்ஸ் மாதிரி ஒரே கலரில் ஒரே மாதிரி டிசைன் வச்சு பஃப்பு கையெல்லாம் வச்சு அது செஞ்சுருக்கும் நான் தையல் மிஷின் தைக்கிறேன் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களாம் துணி கொடுத்துச்சிங்கன்னா எனக்கு அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களுக்குலாம் தைச்சி கொடுக்கணுன்னு ஆசையாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் நாளெலாம் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்குனெலாம் சொல்லுவாங்க அது அது ரொம்ப கஷ்டமான ஒன்று ஆனாலும் செஞ்சு முடித்தோன ஒரு திருப்தி இருக்கும் நம்ம இப்படிலாம் தைச்சிருக்குறோம் அப்படிங்கிறப்ப த்ரீ டு ஃபோர்த்துனு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா மா நமக்கு நமக்குன்னு ஒரு கலை ஒன்று இருக்குது அப்படிங்கிற திறமனு பார்க்கும் போது நமக்குன்னு ஒன்று இருக்குது நம்ம யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்க வேண்டியது இல்லை அப்படினு பார்க்கும் போது தையல் தான் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்குமே தையல் ரொம்ப உதவிகிட்டிருக்கு